ஹலோ மாடர்ன் பேப்பர் மார்ட்டா எனக்கு வந்துவிட்டு ஒரு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வேணும் ஒரு நைன் ஹண்ட்ரடு வருமா இப்போ ப்ராண்டட்னா என்ன ரேட் வரும் ஆ ஓகே அதுலையே இப்போ சோலார் இது மூலியமாக வந்து சார்ஜ் ஆகுறமாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கா ஓகே மேம் ஓகே மேம் ஓகே ஓகே மேம் அது எனக்கு ஒன்று வேணும் அதான் கால் பண்ணி இருந்தேன் இன்னொன்னு சார்ட்டு இதெல்லாம் பேப்பர் எல்லாம் கிடைக்குமா கலர் பேப்பர்ஸ் எல்லாம் ஆ ம்

ஓகே ஓகே மேம் அந்த சிடி மார்க்கர்ஸ் எல்லாம் என்ன ரேட்டு வரும் உங்கள் இதில் ஆ சரி சரி மேம் ஆ இந்த டீச்சிங் எய்ட்ஸ் செய்யற மாதிரி நிறையா திங்ஸ் எல்லாம் இருக்குமா உங்கள் ஸ்டோரில் உங்கள் இதில் ஆ இந்த மெட்டிரியல்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா எப்படி நாங்க தான் வாங்கிக்கணுமா ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம்